நம் நாட்டில் பொதுவாக பேசப்படும் மொழிகள் என்னென்னன்னா தமிழ் தான் அது இங்கேனு கிடையாது தமில்நாட்லேயும் சரி இந்தியாவுலேயும் சரி நம்ம சிங்கப்பூர்லேயும் சரி மலேசியா எல்லா நாட்டுல வந்து தமிழ் தான் முதல நல்லா பேசிடுறாங்க அந்தந்த ஒவ்வொரு நாட்லேயும் தமிழ் மக்கள் தான் நிறையா நிக்க இருக்காங்க அதில் வந்து தமிழ் மொழியில தான் நிறையா பேசப்படுகிறார்கள் கல்வி நிறையா வளர்க்கறதுக்கு காரணமே தமிழ் மட்டுந்தான் தமிழ்மொழி இல்லைனா கல்வியே கிடையாது எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறோம் நாங்கள் சிங்கப்பூராக இருக்கட்டும் மலேசியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் எல்லா நாட்லேயும் தமிழர்கள் அங்கங்க இருக்காங்க அந்த தமிழை பேசி நல்லா வளர்த்து மற்ற மொழிகள் இந்த ஹிந்தி இங்கிலிஷ் எல்லாம் அவனுங்க ஈஸியா வந்து தமிழை கற்றுக்குறாங்க அதனால் வந்து தமிழை வந்து நம்ம வளர்க்கணும் தமிழ் மொழிய தான் நம்ம இந்தியாவில் சிறந்த மொழி திற சிறந்த மொழி தாய்மொழி என்று சொல்லுவாங்கள் இதை வந்து எல்லா நாட்லேயும் தமிழை வணங்குகிறாங்க ஓகேவா அதனால வந்து தமிழைப் பத்தி யாரும் குறை சொல்லமாட்டாங்கள் இந்தியாவில் சின்னச்சின்ன குழந்தைங்க கூடம் ஈஸியா கற்றுக்குற ஒரே மொழி தமிழ் மொழிதான் அந்த தமிழ் மொழியை நம்ம வணங்கணும் பாராட்டணும் ஓகேவா தேங்க் யூ